விலங்குகளை நிறைய வருமானம் இருக்குது அதில் மாடு மாடு வந்து அதில் முக்கிய பங்கு வகிக்கிறது மாடு வந்துட்டு மாட்டால் ரொம்ப வருமானம் இருக்குது பால் மாடு மூலமா வர்ற பால் அதை கறக் அது அதை விற்கறதுனாலையும் அதோடய எரு சாணம் எரு இருக்கில்லையா அதை வந்து வயலில் போடுறதுனாலையும் நல்ல வருமானம் இருக்குது மாடுனால் நமக்கு வருமானம் அவ்வளவு இருக்குது அதே மாதிரி ஆடு ஆடு வந்துட்டு வளர்க்கம்போது அதை வந்து அது அது வளர்ந்து அது போட்டுச்சு போட்டுச்சு அது குட்டி போட்டுச்சுன்னால் அதனாலையும் நல்ல வருமானம் இருக்குது அது போடும் அதுக்கப்புறம் அதுங்கள் அதுங்களிருந்து அது ரெண்டு குட்டி இப்படியே வளர்ந்துட்டே இருக்கும்போது நம்ம பெரிய லெவலில் அதை வந்து நம்ம அதில் வருமானத்தை ஈட்ட முடியும் வருமா மாட்டுப் பண்ணை ஆட்டுப் பண்ணை கோழிப் பண்ணை இந்த மாதிரி பண்ணைகள் இருக்கிற நம்மெலாம் நிறைய இது அது போல் பண்ணை அப்படின்னா நிறைய மாடு இருக்கும் அதில் கற ஒரு ஒரு நாளைக்கு ஐம்பது லிட்ரு அந்த மாதிரி பால் கறக்கிறதுனால அந்த பாலை விற்கறதுனால அவ்வளோ வருமானம் இருக்குது மாட்டோடய தோல்லேருந்து மாட்டோடய எல்லா வகையான உறுப்புகளும் வருமானத்துக்கு பயன்படுது ஒரு மாடு அந்த மாடு குட்டிப் போடும் அந்த குட்டி அதுக்கப்புறம் ஒரு கன் குட்டி போடும் அந்த மாதிரி வளர்ந்துக்கிட்டே இருக்கும் மாடு வந்து பல தலைமுறைகளுக்கு வளர்ந்துட்டே இருக்கிறனால அந்த மாடு நிறைய நிறைய வருமானம் இருக்குது மாட்டுனால் அந்த மாதிரி வேறு என்ன விஷயங்கள் வருமானம்த்துக்கு வருமானம் ஈட்டுன்னால் ஆடு ஆடும் அந்த மாதிரி அது மாதிரி எருமை மாட்டு பால் வந்து நிறைய நல்ல சத்தான பால் ஸோ அது நிறைய வருமானத்தை ஈட்டும் அது மாதிரி எருமை மாடு அது அதோடய தோல் உரப்பாக இருக்கிறதுனால அது நிறைய நிறைய உ நிறைய பொருட்கள் பண்ணுறத்துக்கு பயன்படுது பசு மாடு அது மாதிரி பசு மாடு வந்து நிறைய ந நிறைய பசு மாடோடய பால் தான் எங்கே பார்த்தாலும் பால் இல்லைன்னா எதுவுமே இல்லை அப்படிங்கற மாதிரி இருக்கிறதுனால அந்த மாதிரி ப பண்ணை பொருட்கள் ஈட்டுறத்துக்கும் பயன்படுது வருமானம் வந்துட்டு பண்ணையில் இதில் வந்து பயன்படுதுன்னால் அது ஆடு மாடு மட்டும் தான்